எனக்கு ஒரு கிலோ துவரம்பருப்பு வேணுங்க நல்லப் பருப்பா கொடுங்க ஒரு கிலோ ம் எவ்வளோங்க ஒரு கிலோ சரி ஒரு கிலோ போடுங்கள் உளுந்தம்பருப்பு எவ்வளோங்க அதில் ஒரு கிலோ போடுங்கள் ம் சரி அதை எடுத்துக்கலாங்க சோப்பில் ஓரு டஜன் போடுங்கள் லக்ஸு சோப்பு பன்னெண்டுப் போடுங்கள் வெல்லம் ஒரு கிலோ கொடுங்க எண்ணெய் ஒரு ரெண்டு லிட்ரு கொடுங்க சன் ஃப்ளவர் ஆயில் கொடுங்க இது அப்பளம் இருக்குங்களா அப்பளம் பெரிய அப்பளக் கட்டாக ஒரு அஞ்சுப் போடுங்கள் அது எ ம் சாக்லேட்டு எங்களுக்கு வேணுங்க சுகரு பேஷண்ட்டு சாப்பிடாத அளவுக்கு இருக்குங்களா சரி சரிங்க அடுத்த வாரம் வரம்போது எங்களு எங்கள் வீட்டில ஃபங்க்ஷனுங்க அதுக்கு எங்களுக்கு ஒரு அஞ்சுக் கிலோ சாக்லேட் வேணும் சரிங்க நான் ஃபோன் நான் ஃபோனு பண்ணணும் ஆ நான் ஃபோனில் அனுப்புறேங்க அட்ரஸ்லாம் அப்போ வந்து வாங்கிக்கிறோங்க எங்களுக்கு ஒரு ஆறு ஏழு கிலோ சாக்லேட் போட்டு கவர் பண்ணி வைங்க நல்லா டெக்ரேஷன்லாம் பண்ணி நீட்டாக வைங்க சரிங்க